எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் வந்து இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் ஏன்னால் அவருடைய எழுத்து வந்து ஆன்மிகம் சம்பந்தப்பட்டதா இருக்கும் முதலில் அதுக்கு அடுத்து வந்து ஆன்மிகம் மட்டும் இல்லாமல் தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாவல் அவரோடய ஒவ்வொரு நாவலும் ரொம்ப ரசித்து ரசித்து படிப்பேன் அந்த நாவல் பார்த்திங்கனா இப்போ ஆன்மிகத்தில் வந்து சில புரியாத புதிர்கள் எல்லாம் இருக்குமாம் அந்த புதிர்கள் எல்லாம் விடுவிக்கிற மாதிரி சரியான ஒரு அறிவியல் காரணத்தோடு அவர் விளக்கும் ஒவ்வொரு வரியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருடைய புத்தகங்களில் எத்தனையோ இருக்குது அவருடைய புத்தகங்களில் வெளி வந்த ருத்ர வீணை ருத்ர வீணை தொடர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த புத்தகத்தை எத்தனை முறை படித்திருக்கேனு எனக்கே தெரியாது அந்தளவுக்கு அந்த புத்தகம் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அதே சமயத்தில் நிறைய நாவல்ஸ் எழுதியிருப்பாரு அதில் மஹாசக்தி ஐ ஐந்து வழி மூன்று வாசல் அப்புறமா பார்த்திங்கனா மஹாதேவ ரகசியம் இந்தமாதிரி நிறைய நாவல்ஸ் இருக்குது அவரது ஒரு நாவல் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் இல்லை அவர் எழுதின பெரும்பாலான நாவல்சுக்கு நான் ஒரு தீவிர ரசிகன் அதே சமயத்தில் அவர் வந்து அவ்வளோ எழுதினாலும் அவர் ஒரு சாதாரண எழுத்தாளர் அப்படின்ற வட்டத்துலேயே இருப்பார் அவர் எந்த விதமான தற்பெருமை அந்தமாதிரி எல்லாம் ஏதும் கிடையாமல் இந்திரா சௌந்தரராஜன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மர்ம நாவல் எழுதுறதுலேயும் சரி ஆன்மிகம் மர்மம் எழுதுறதுலேயும் சரி அவரை ஒரு அவரை விட ஒரு தலைச்சிறந்த எழுத்தாளர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் இந்திரா சௌந்தரராஜனை எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருடைய தன்னடக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எழுதுறதுக்கு அவருக்கு தலைக்கனம் நிறைய இருந்துருக்கணும் பட் ஆனால் அவர் அந்த அளவுலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக மட்டுந்தான் நம்ப ஏதாவது ஒரு லெட்டர் போட்டு ஏதாவது ஒரு விளக்கம் கேட்டாலும் சரி அவ்வளோ சிம்பிளாக எல்லார்கிட்டயும் அருமையாக பேசக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளர்தான் இந்திரா சௌந்தரராஜன் அவருடைய எழுத்தில் குறிப்பிடதக்க ஒரு இது வந்து ருத்ரவீணை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நாவலை வந்து நம்ம எத்தனை முறை வேணாலும் படித்திட்டே இருந்தாலும் நமக்கு தெரியவே தெரியாது